ஹலோ ஆ வணக்கங்க ஆ சொல்லுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ

சரிங்க சரிங்க ம் ம் ஒரு டொண்ட்டி தெளசண்ட் பக்கம் ஆகுங்க ஒரு ஒரு டொண்ட்டி தெளசண்ட் பக்கம் வரும் ஃபிஃப்டீன் டு டொண்ட்டி தெளசண்ட் ஆகுங்க

ஆ எல்லாமே நாங்களாவே ஹோட்டல்ஸ் எல்லாமே நாங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருவங்க போர்டிங் அன் லாட்ஜிங் எல்லாமே நாங்களே பண்ணிக் கொடுத்துருவோம் எல்லாமே இல்லை ம் சரி இல்லை உங்களுக்கு தமிழ்நாட்ல என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அது கேட்டீங்கனா அது டெல்லியில் இருக்குது அரேஞ்சு பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது

ஆ புரியுது புரியுதுங்க உங்களுக்கு என்ன ஃபுட்டு கேட்குறீங்களோ அதே நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ம் ம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ரா பார்க்கலாம் தாஜ்மஹால் பார்க்கலாம் டெல்லியில் நிறைய ப்ளேஸ் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா மூணு நாள் டெல்லி சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உனக்கு மூணு நாள் நிறைய ப்ளேஸஸ் பார்க்கலாம்

ம் ம் ம் ம்

சார் தாஜ்மஹால் ஒரு நாள் பார்க்கலாம் ஃபுல்லாக ஒரு நாள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலாம் உங்களுக்கு ஷாப்பிங் எதுனா பண்ணணுன்னா ஷாப்பிங் போகலாம் உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது ஷாப்பிங் எதுனா பண்ணணுமா நீங்கள் நீங் இப்போங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் இப்போது ட்ரஸ் மெட்டீரியல்ஸு இப்போ கரூல் பாத்னு ஒரு ஷாப்பிங் மார்கெட் இருக்குது அங்கே ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சரோஜினி நகரில் ஒரு ஒரு மார்கெட் இருக்குது ஷாப்பிங் மார்கெட் இருக்குது உங்களுக்கு ட்ரஸ்ஸு குழந்தைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரஸ் எதுனா எடுக்கணுன்னா ட்ரஸ்ஸு ரொம்ப சீப்பா கிடைக்கும் காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அதே மாரி எலக்ட்ரானிக் கூட்ஸு இப்போ இந்த போன்ஸு மொபைல்ஸு லேப்டாப்ஸு அந்த மாதிரி எதுனா வாங்கணுனாலும் அந்த மாதிரி எதுனா திங்ஸ் வேணா வாங்கணுனாலும் ஏன்னால் மேக்சிமம் டெல்லி தான் எல்லாமே மேனுஃபாக்சரிங் பண்ணுறாங்க அதனால் உங் ரேட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ம் ம் ஆ ஈவினிங் அஞ்சு மணிக்கு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை ம்

ம் ம் நான் வேறு அதுக் தகுந்த மாதிரி கார் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்றேன் இனோவா அந்த மாதிரி டைப்பு எதுனா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்றேன் நான்

சரி சரி இல்லை டேட்டு நீங்கள் கொடுக்கற டேட்டு தான் உங்குளுக்கு எப்போ நீங்கள் கொடுத்தாலும் நாங்க அந்த டேட்டில் நாங்கள் புக் பண்ணித் தர்றோம் ஏப்ரல் மேல்லாம் நல்லா டூரீஸ்ட்டு எல்லாம் டெல்லி வர்றவங்க நிறைய பேர் வருவாங்கள் ஏன்னால் சம்மர் வெக்கேஷன்றனால் உங்களுக்கு எந்த டேட்டு நீங்கள் கன்வீனியன்ட்டா கேட்கறீங்களோ அந்த டேட்டில் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் நாங்கள்

ஆ ஆ அ சரி ஆ மே மாசமே ம் ம்

ஆ ஓகே சரி

ம் உங்களுக்கு எந்த டீட்டைல்ஸ் எந்த டவுட்டுண்ணாலும் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வாட்ஸப்பில் எல்லாமே ரிப்ளை பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா ஆ ஓகே ஆ நன்றி ஓக்